எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் வந்து பறவைகளுக்கு தண்ணீரும் தானியங்களும் வைக்கிற பழக்கத்த தொடர்ச்சியாக செஞ்சிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுடைய முகப்பு பகுதி எங்கள் வீட்டுடைய மாடி அப்புறம் மேல்பகுதி கீழே இருக்கக்கூடிய பெரிய வராண்டா அதேமாதிரி பின்பக்கம் இருக்கக்கூடிய தோட்டம் இந்த எல்லா இடங்கள்லையும் தொடர்ச்சியாக பறவைகள் வரும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மைனா காக்கைகள் மணிப்புறாக்கள் மீன்கொத்தி மரங்கொத்தி சின்ன சின்ன கிளி வகைகள் இந்தமாதிரியான பறவைகள்லாம் தொடர்ச்சியாகவே வரும் அதுங்களை வந்து பாக்கறதே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொழுப்போக்காக இருக்கும் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதனாலே நாங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவோன்னா இந்தமாதிரி அதுக்கு தேவையான தானியங்களை போட்றதாக இருக்கட்டும் தண்ணீர் வைக்கிறதாக இருக்கட்டும் கொல்ளை பகுதியில் எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வெயில் காலங்களில் வந்து முன்பகுதியிலையும் வீட்டுக்கு முன் பகுதி மாடிப்பகுதி அந்த மேல் பகுதி வராண்டா எல்லாத்துலையுமே தண்ணியை வந்து நாங்கள் நிரப்பி வச்சுருவோம் அதுக்கேற்ற மாதிரியான கோப்பைகள்லாம் இருக்குது ஸோ அப்படி வைக்கிறதுனால பறவைகள் வந்து தொடர்ச்சியாக அது அந்த நீரை அருந்திகிட்டு போகறத பார்க்கறதுக்கு ரொம்ப அலாதியாக இருக்கும் மேற்கொண்டு பறவைகளை வந்து இந்த மாரி வீட்டில் அதுங்களை அடைக்கலம் அடையிறதுக்கு வர வைக்கிறதுக்கான வழிகள்னு பார்த்தா இந்த தடுப்பு கூடாரங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ப வந்து தவிர்த்தர்லாம் அதெலாம் கொஞ்சம் நீக்கிருலாம் கழட்டி எடுத்தரலாம் அதேமாதிரி குறுக்கு சட்டங்கள் நிறையா வைக்கலாம் அது வந்து அதை கால் எடுத்து சிறகடிச்சு பறந்து வந்து காலை வைக்கிறத்துக்காக ஒரு சின்ன பகுதியை நம்பளே ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது அதேமாதிரி ஜன்னல் ஓரத்தில் இருக்கக்கூடிய கம்பிகள் இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஜன்னல் ஓரத்தில் வந்து நிறையா கம்பிகள் இருக்கும் அங்கே வந்து பறவைகள் தஞ்சம் அடையும் பின்பக்கம் நிறையா மரங்கள் இருந்துச்சுன்னா மரத்தில் தானாகவே பறவைகள்லாம் வந்து தஞ்சம் அடையும் அதுக்கு அதுங்கள் ஒரு மிகப்பெரிய புகழிடமாக இருக்கும் சின்ன சின்ன துவாரங்கள் மாடங்கள் மாதிரி வீட்டில் ஏற்பாடு செஞ்சோன்னா அதில் வந்து பறவைகள் தஞ்சமடையும் இந்தமாதிரி அதில் தானியங்களையும் நீரையும் நம்ப நிரப்பி வைக்கிறப்போ அது தொடர்ச்சியான ஒரு சுழற்சி முறையில் பறவைகள் வந்துப்போகற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த இடம் இது வந்து பறவைகளுக்கு நம்பளால் முடிஞ்ச ஒரு உதவி மாதிரி இருக்கும் அதேமாதிரி பறவைகள் வந்து அதிக அளவில் நம்ப வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கோ இல்லை தோட்டத்துக்கு வர வைக்கிறதுக்கோ அந்த பறவைகளை பயமுறுத்துகிற மாதிரி அச்சுறுத்துகிற மாதிரி எதாவது நம்ப வீட்டில் இல்லை தோட்ட தோட்டத்தில் வச்சுருந்தோன்னா அதை நீக்கிட்றதே பெரிய நல்லது உதாரணத்துக்கு இந்த சோளக்கொல்லையில பொம்மை இருக்கும் இப்போ வீடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டோடைய முகப்பு பகுதியில் தர்பூசணியில வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்காக பொம்மை கட்டி தொங்க விட்ருப்போம் இந்தமாதிரியான அம்சங்களேலாம் பார்த்தா பறவைகளுக்கு இயல்பாகவே ஒரு அச்ச உணர்வு வரும் அதெல்லாம் இல்லாத மாதிரி நம்ப பார்த்துக்கிட்டாலே பறவைகள் வந்து தொடர்ச்சியாக நம்ப வீடு தேடி வரக்கூடிய ஒரு பண்பை உடையது தான் அதேமாதிரி இந்த பறவைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து தானியங்களையும் நீரையும் பருகுறத்துக்கும் அருந்துறத்துக்கும் நம்ப கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த பறவைகள் அந்த இடத்த வந்து ஞாபகத்தில் வச்சுக்கும் இதோ நம்ப இந்த இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல நமக்கு நிறையா உணவு கிடைக்கும் நீர் கிடைக்கும் அப்படிங்குறமாரி அதுங்களுடைய மூளையில் அது பதிவாகிரும் அதோ அந்த இடத்துல தான் நம்ப இதை சாப்பிட்டோம் இந்த இடத்துலதான் நமக்கு இந்த பழவகைகள்லாம் கிடச்சிச்சி குறிப்பாக சொல்லணுன்னா நல்லா பழவகையாக இருக்கக்கூடிய மரங்கள் வளர்த்தோம்னா அது பல உயிர்களுக்கும் வந்து புகழிடமாக இருக்கும் குரங்குகள் வரலாம் அணில் சித்த மரநாய்கள் சின்ன சின்ன பறவைகள் அப்புறம் புழு இனங்கள் பூச்சிகள் இது எல்லாமே வந்து அந்த மரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த பூச்சியை சாப்பிட அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு பூச்சி வரும் அந்த பூச்சியையும் சாப்பிடும் பழத்தையும் சாப்பிட்றதுக்கு பறவைகள் வரும் இது ஒரு உயிரியல் சுழற்சி மாதிரி இருக்கும்